அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா அண்ணா பெயிண்டர் அண்ணா நல்லாருக்கேண்ணா பெயிண்டர் பேசுகிறேங்கண்ணா சரிங்கண்ணா ஏனா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை டக்குன்னு சீக்கிரம் முடிச்சு விட்டுருவேண்ணா நம்ம இது ஏசி நீங்கள் அது ஏஷியன் இருக்குது நிப்பான் பெயிண்ட் இருக்குது எமரால்டு வெல்ஷன் இருக்குது இதில் நீங்கள் எது சொல்றீங்களோ அதை போட்டுக்கலாம் ஆனால் மேக்சிமம் எல்லாமே இப்போல்லாம் ஏஷியன் தான் போயிகிட்ருக்குது அதனால் அதையேப் போட்டுக்கலாம் இல்லைண்ணா இல்லைண்ணா ஏ இந்த நிப்பானை விட ஏஷியன் தான் நல்லாயிருக்கும்ண்ணா ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பெயிண்ட்டு கடையிலெல்லாம் போய் கேட்டிங்கன்னால் இப்போ எல்லோருமே வந்து டூப்ளிகேட் தயாரிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க அதாவது பேர் ஸ்டிக்கர் மட்டும் இதெல்லாம் ஒட்டிவிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அதனாலே நீங்கள் வந்து தனியாக போய் கடையில் போய் வாங்கி ஏமாந்துடாதிங்க நம்ம வந்து அதே ஃபீல்டுலையே இருக்கிறதுனால நமக்கு எது நல்ல பெயிண்ட்டு என்னங்குறது தெரியும் ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இந்த இங்கிலீஷ் கலர் அடித்தா நல்லாயிருக்குங்கண்ணா அது கூட கரெக்டாக கரெக்டாக வந்துட்டு இந்த இப்போ எல்லாம் வாஸ்து கலர்னு சொல்லிவிட்டு இந்தப் பைத்தியக்காரனுங்க இந்தப் பழைய ராமராஜன் சட்டை போடுற மாதிரிலாம் பெயிண்ட் அடிக்கிறாங்க அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து கலர் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹாலுக்கு நாலு பக்கம் இருக்கிற செவத்துக்கு நாலு கலர் அடிக்கிறாங்க எங்கேப் போய் சொல்வது இதெல்லாம் அதாங்க அதுதான் அதுதான் எதுவுமே ம் அதுதான் எது அடித்தாலுங்கண்ணா உள்ளே வந்து கொஞ்சம் லைட் கலராக கொடுத்துக்கணுங்கண்ணா ஏன்னு கேட்டிங்கன்னால் அது உள்ளே டார்க்காக எதுவும் அடித்தோம்னா அந்த லைட்டு வெளிச்சம் போட்டோம்னால் அப்படியே அந்த லைட்டில் வெளிச்சமாக இருக்காது அந்த லைட் கலர் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த ப்ரைட்னஸ் அதில் தெரியும் ஆமாங்கண்ணா அதனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் லைட் கலராக கொடுத்துக்கலாம் கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் டார்க் கலராக கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பத்து வருஷம் கேரண்ட்டிண்ணா ஏஷியனில் கொடுக்குறோம் அது வரைக்கும் நீங்கள் கூட ஆமாம் நீங்கள் கூட டிவியில் விளம்பரம் பார்த்துருப்பீங்கல்ல என்ன மழையிலும் என்ன மழைப் பேய்ஞ்சாலும் வெயில் அடித்தாலும் வீட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்கல்ல அதாவது வீட்டுக்கே ஒரு லேமினேஷன் பண்ணிண மாதிரிண்ணா அது நீங்கள் நம்பி வாங்குங்க சொல்லுங்கள் என்றைக்கி அண்ணா சீக்கிரம் சொல்லுங்கள் அடிச்சு விட்டுர்லாம் ஏஷியனுக்கும் நிப்பானுக்கும் ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம்லாம் இல்லைண்ணா உங்களுக்கு நீங்கள் வந்து ரேட்டு பார்க்காதீங்க தரத்தை பாருங்கள் ஆமாண்ணா நீங்கள் சொன்னீங்கள் அப்படின்னா நீங்கல் சொன்னீங்கன்னால் நம்ம மேனேஜரு செந்தில்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவரை அனுப்புகிறேன் அவர் உங்கள்கிட்ட இல்லை அது பார்த்து பண்ணிக்கலாண்ணா கொறச்சு பண்ணிக்கலாண்ணா நீங்கள் என்றைக்குன்னு சொல்லுங்கள் நான் அவரை அனுப்புகிறேன் ஓகேண்ணா சரிண்ணா ஓகேண்ணா நீங்கள் சொல் நீங்கள் சொல்லுங்கண்ணா அடிச்சுர்லாம் ஆ ஓகேண்ணா ஆ சரிங்கண்ணா வச்சுர்றேங்கண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ